ஆ சுரேஷ் ட்ராவல்ஸ்ஸுங்களா அண்ணா நம்ம வண்டி ராமேஸ்வரம் வரைக்கும் போகணுங்கண்ணா ஆ வாடகை எவ்வளோ வருது வாடகை எவ்வளோ வருது என்ன ஏது நான் மட்டும் தாங்கண்ணா ம் வாடகை எந்த ரேஞ்ச் வாடகை எந்த ரேஞ்சில் போடறீங்க அதாவது கிலோ மீட்டர் பேஸ் போடறீங்களா இல்லை எப்படி போடறீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் சரிங்கண்ணா ஓகே அது ஒன்றும் பிரச்சின இல்லை அமௌண்டு என்னன்னாலும் பார்த்துக்கலாம் எனக்கு அங்கே வந்து சில பல விஷயங்களெல்லாம் தெரியாது இப்போ நீங்கள் அடிக்கடி போகறீங்க வரீங்க அங்கே எப்படி இந்த ரூம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டீஸ் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை நாங்களே பார்த்துக்கணுமா அப்படிங்களா அப்படிங்களா இல்லைங்க அங்கே ஒரு சின்ன ஓகே ஓகே ஓகே ஓகே ரிட்டன் எப்படிங்க இது அங்கே விட்டுட்டு வேறு ஏதாது பார்ட்டி வந்தால் பிக்கப் பண்ணி கூட்டி வந்துடுவீங்களா இல்லை இன்னும் இப்போ நானே ரிட்டன் வர மாதிரி இருந்துச்சின்னா ஓகேங்களா நீங்கள் அவைலபிளிட்டியாக இருப்பீங்களா இல்லைங்க அந்தளவுக்கெல்லாம் எதுவும் இருக்காது இப்போ நம்ம கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்புட்டு அங்கே ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று அந்த பரிகாரம் ஒன்று முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்புற மாதிரி இருக்கும் அதுதான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைமிங் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குற மாதிரி இருந்தால் அதுக்குள்ள என்னுடைய ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டன் வர மாதிரி இருந்தால் ஏன்னா ரிட்டன் வே வேறு வண்டியா நீங்களா இருந்தால் பழக்கம் ஆகிருவீங்க போய்ட்டு இன்னொருத்தரா இருந்தால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குமே எனக்கு தடுமாற்றமாக இருக்கும் அவங்களுக்குல்லாம் பழக்கப்பட்ட ஆளுங்கள் தான் அதுனால் தான் கேட்டேன்

சரி ஓகே எப்படினாலும் ஓகே நீங்கள் டேட்டு மட்டும் இது பண்ணிட்டீங்கன்னா

சரிங்க ஓகேங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ புக் பண்ணிக்கிறேங்க நாளைக்கு ஆ ஓகே ஆ ஓகே ஓகே தேங்க் யூ ஆ தேங்க் யூ